எங்கள் கலாச்சாரம் படி பெண்கள் வந்து மாதவிடாய் ஆனாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபங்ஷன் மாதிரியே நல்ல பெரிய அளவவில் க்ராண்டாக செலப்ரேட் பண்ணுவாங்க செலப்ரேட் பண்ணுவாங்க செலப்ரேட் பண்ணி முடிச்சிடுவாங்க எப்படின்னா இருபத்தி ஓராவது நாள் இருபத்தஞ்சாவது நாள் மாதவிடாய் ஆனதுக்கப்பறம் அந்த ஒரு ஃபங்ஷன் ஃபஸ்ட் டைம் நடக்கும் அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த டைம் பீரியட்ஸ் ஆனோம் அப்படின்னா தனி ரூமில் தான் இருக்கணும் அவங்களுக்குனு தனியாக பெட்சீட் பில்லோ எல்லாமே குடுத்துடுவாங்க தனியாக தான் இருக்கணும் நல்ல ஹெல்த் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்புடணும் நல்ல சத்துள்ள உணவாக தான் கொடுப்பாங்க களி முட்டை நல்லெண்ணெய் இந்தமாதிரி ஏன்னா அப்போது தான் வந்து நம்ம ஸ் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு அந்தமாதிரி ஃபுட்டு தான் ரொம்ப கொடுப்பாங்க அப்புறம் ரொம்ப ஆக்ட்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு நல்ல எண்ணெய் தேய்ச்சி ஹேர் வாஷ் பண்ணி விடுவாங்க பாடி ஹீட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எப்பொழுதுமே அந்த டைமில் வந்து கோவிலுக்கு அலோ பண்ண மாட்டாங்க வீட்லேயுமே தனியாக தான் இருக்கணும் பூஜை ரூம்க்கு போக்கூடாது கிச்சனுக்கு போகக்கூடாது அப்படின்ற விதிமுறைகள் எல்லாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் டேஸ் ஆனால் கோவிலுக்கு போகலாம் ஒரு சில கோவிலுக்கு செவன் டேஸ் ஆர் நயன் டேஸ் ஆனால் தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ரொம்ப அந்த டைமில் ரொம்ப விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிப்பாங்க அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் அந்த டைம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துப்பாங்க அதுவுமே ஒரு நல்லாயிருக்கும்